ஆ ஹலோ சார் பூர்விகா மொபைல் ஷோரூம்மா ஆ சார் நான் வந்துவிட்டு போக்கோ எக்ஸ் த்ரி ஒரு மொபைல் வாங்கலாம்னு இருக்கேன் அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமா ஆ ஓகே சார்

எனக்கு பிளாக் கலர் வேணும் சார்

ஆ ஓகே சார்

ஆ ஓகே சார் இருபதாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறேன் சார் இஎம்ஐயில் தான் சார் எடுக்கணும் அதை பத்தின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் ம்

ஆ ஓகே சார்

ஆ ஓகே சார் ஏதாவது டிஸ்கௌண்ட்டு அந்த மாதிரி ஆஃபர் ஏதாவது இருக்கா சார் ஆ ஓகே சார் ஆ இல்லை சார் நாங்கள் வந்துவிட்டு அடுத்த வாரம் வந்து எடுத்துக்கலாம்னு இருக்கோம் ஆம் அப்போ வந்து இல்லை உங்களுக்கு முன்னாடியே சொல்லி வைக்கணுமா இந்தக் கலர் மொபைல் வேணும் அப்படின்னு இல்லை அப்போயே வந்து நேரிலேயே பார்த்து வாங் ஆ ஓகே சார் ஆ நன்றி சார்